எங்கள் கிராமத்தில் வந்து பல்வேறு விதமான தொழில்கள் நடைபெறுகிறது ஒரு சில ஒரு ஒரு ஒரு பகுதி மக்கள் பார்த்திங்ன்னா பூவறுக்கிறது மல்லிகைப்பூ கனகாம்பரம் இந்த மாதிரி பூ பூந்தோட்டம் மட்டுமே வைச்சு அதில் வர வருமானம் அதை அதிலையே நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பூவறுக்கிறது ஒரு பெரிய தொழிலாக வைச்சுட்டு இருக்காங்க அதையும் தாண்டி பார்த்திங்ன்னா பாறைங்களில வந்து கல் உடைக்கிறது கல் உடச்சு குவாரிங்களில் போயிட்டு கல் அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான கல்ங்க ஓடக்கல் அப்படின்னு சொல்வாங்க அந்த கல் உடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு நூற்றம்பது குடும்பங்கள் அந்த மாதிரி தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதையும் நம்பி போனிங்ன்னால் செங்கல் அறுக்கிறது குடும்பம் குடும்பங்களாக வந்து ஃபேம்லி ஃபேம்லியாக வந்து செங்கல் அறுப்பாங்க அறுப்பாங்க அது அந்த தொழிலை வந்து சில பல குடும்பங்களில் இருந்து ரொம்ப ஈடுபாட இருந்து செங்கல் அறுக்கிறது அதே அந்த அந்த தொழிலை தவிர வேறு எதுவும் அவங்க செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி செங்கல் அறுக்கிற தொழில் ஒரு சில குடும்பங்கள் ஒரு பெரும்பாலான குடும்பங்கள் இருக்குது இதையும் தாண்டி

பெரும்பாலான குடும்பங்களில் வந்து வீட்டுக்கு ஒன்று ரெண்டு மாடுகள் அது தான் வந்து முக்கியமான ஒரு கிராமப் பகுதிகளில் வந்து முக்கியத் தொழிலாக மாடு வளர்க்குறது இருக்குது அதனால நிறைய இப்போ அந்த குடும்பங்கள் முன்னேறவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மாடு வளர்க்குறதுல வருமானம் அதிகமாக இருக்குது அதை செய்கிறாங்க சில குடும்பங்களில் வந்து ஆடு ஆடு போன்ற ஆடு வளர்ப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு ஆறு ஏழு தொழில்கள் வந்து எங்கள் கிராமத்தை சுற்றிலும் நல்ல ஒரு சிறப்பான தொழிலாக மக்கள் செஞ்சுகிட்டு வராங்க